ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்க ஆமாம் மேடம் கைடு மேன் தான் சொல்லுங்க ஓகே ம் ம் ஷுர் மேடம் கண்டிப்பாக சுத்திக்காமிச்சிறேன் மேடம் நீங்கள் எந்த மாதிரி டைமில் மேடம் வரலாம்னுருக்கீங்க ஏன்னா காலையிலேயே வந்தீங்கனா உங்களுக்கு சாமி பார்க்குறதுக்கு ஈசியாகயிருக்கும்

இல்லை மேடம் இன்னும் கொஞ்சம் காலைலே சீக்கிரமாக வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாகருந்துதுனா நீங்கள் நேரத்தோடு சாமியை பார்த்துட்லாம் பொறுமையாகவும் பார்த்துட்டு வரலாம் கூட்டம் அதிகமாச்சினால் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுமே ஆ ஒரு ஏழரை மணிக்கு அப்படியே கிளம்பி வந்திங்கனா ஒரு எட்டு மணிக்கு கோயிலுக்கு போகிற மாதிரி கரெக்டாருக்கும் மேடம்

சரிங்க மேடம்

ஆ இருக்குங்க மேடம் ம் அப்படிங்களா சரி நம்மளுக்கு தெரிந்த ஒரு மூணு ஹோட்டல் இருக்குது மேடம் நல்லா பண்றாங்க சமையலும் பூண்டு வெங்காயம் இல்லாமல் நல்லா பண்ணி கொடுப்பாங்க மேடம் அவங்க சாப்பாடும் நல்லாயிருக்கும் அந்த இடத்தில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கூட்டிட்டு போறேன் மேடம் ஹைஜீனிக்காக இருக்கும் மேடம் கண்டிப்பாக பாருங்கள் நான் ரெண்டு மூணு இடத்துக்கு கூட்டு போறேன் உங்களுக்கு அங்கே பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் அந்த இடத்தை செலக்ட் பண்ணிட்டு சாப்பிடு சாப்பிடு ம் ம் ம் ம் ம்

கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக பண்ணி குடுத்துடலாம் மேடம் நீங்கள் காலைல டைம்மோட வந்துடீங்கனா நம்ம கிளியராக கிளீனாக முடித்துக் கொடுத்துறேன் மேடம் உங்களுக்கு சேஃபாக கூட்டு போய் சேஃபாக கூட்டு வந்துறேன் சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம் சரிங்க சரி மேடம் நீங்கள் வந்து கால் பண்ணுங்க அந்த கோயில் வாசலில் நான் வெயிட் பண்றேன் சரிங்களா ம் சரி மேடம் தேங்க் யூ